அறுபத்து ஒன்பதாயிரத்து எழுநூற்று எண்பத்து ரெண்டு ஐம்பத்து ஒன்றாயிரத்து இரநூற்று எண்பத்தி ஒன்பது ஒரு லட்சத்து பத்தாயிரத்து நூற்று எண்பத்து ஒன்பது ஐந்து லட்சத்து நாற்பது ஒன்பதாயிரத்து முந்நூற்று எண்பத்து மூன்று எட்டு லட்சத்து எழுபவத்தி ஒன்பதாயிரத்து ஐநூற்று இருபத்தி ஒன்று